ஹலோ சொல்லுங்க மேம் உங்கள் ரிசல்ட்டு வந்திருச்சி மேம் அது இரநூத்து ஐம்பது இருக்குது மேம் அதி அதிகமாக தான் இருக்குது மேம் உங்களோட சுகர் லெவலு இல்லை மேம் நீங்கள் இந்த சாதமெலாம் கம்மி பண்ணிக்கோங்க ஆ வும் அதே டேப்லட்ஸு வந்து கண்டினியூ பண்ணுங்க

ஆமாம் மேம் இதே கண்டினியூ பண்ணுங்க லைட் சுகர் க ரைட் சுகரெலாம் அதிகமாக சேர்த்துக்காதிங்க உங்கள் சாப்பாட்டில் முக்கியம் அப்புறமா நான் நிறைய தண்ணி குடிங்க நெக்ஸ்டு வீக் வாங்க ஆமாம் மேம் அப்படிங்களா சரி ஓகே நான் உங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு டேப்லட்ஸ்யெலாம் மாற்றி எழுதி கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் அடுத்த வாரம் வாங்க மேம் அது ஆமாம் சரிங்க மேம் உங்கள் கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு வாங்க சரி ஓகே மேம்